ஒரு நாள் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்ஸும் சேர்ந்து ஒரு விருந்துக்கு போய்ருந்தோம் அங்கே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் வருவல் தக்காளி ஸ்வீட்டு தயிர்வெங்காயம் பச்சடி சிக்கன் கிரேவி இப்படி விதவிதமான சாப்பாடெல்லாம் வெச்சிருந்தாங்க எல்லாமே ரொம்ப நல்லா ருசியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம் எல்லோருமே இந்த சாப்பாடை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனு சொன்னாங்க அதில் மட்டன் பிரியாணியை பற்றி எல்லோருமே பேசினாங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துது மட்டன் பிரியாணிதான் அந்த மட்டன் பிரியாணி ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருந்தது வழக்கமாக எல்லா இடத்துலயும் சாப்பிட்ற மாதிரி நம்ம கை பக்குவத்தில் செஞ்சு சாப்பிடுற மாதிரியான டேஸ்ட்டில் அது இல்லை அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் யாராலேயும் வெறுக்கவே முடியாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது அந்த மாதிரி ஒரு மட்டன் பிரியாணியை என் லைஃப்பில் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருந்தது அந்த பிரியாணியை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம்ங்க அந்த பிரியாணியை நானே என் கையால் சமைக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த சமையல்காரரை அந்த மண்டபம் ஃபுல்லாக தேடி கண்டுபுடித்து ஒரு வழியாக சமையல்கட்டில் இருந்தார் கண்டுபுடித்து அவருக்கிட்டேயே கேட்டேன் எப்படி இந்த பிரியாணியை சமைச்சிங்கனு கேட்டேன் அவரும் அந்த ரகசியத்தை ஒன்னுவிடாமல் எனக்கு சொல்லிட்டார் அதையெல்லாம் நானும் ஒன்னுவிடாமல் எழுதி வெச்சிக்கிட்டேன் ஒருநாள் அதேமாதிரி அவர் சொன்ன அதே அளவு பொருட்களையும் சேர்த்து சரியான அளவில் சரியான பதத்தில் சமைச்சேன் எனக்கு அந்த டேஸ்ட்டு வரவே இல்லை ஆனாலும் பரவாயில்லை ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரிதான் இருந்தது எப்பவும் செய்கிற மாதிரியான ருசியில் தான் இருந்தது இருந்தாலும் எனக்கு திருப்தி இல்லை இன்னொருநாள் முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு இருந்துவிட்டேன் அதேமாதிரி இன்னொரு நாளும் முயற்சி பண்ணி பார்த்தேன் அப்போவும் எனக்கு அந்தமாதிரியான டேஸ்ட்டு கிடைக்கவே இல்லை மறுபடியும் ஒருநாள் ட்ரை பண்ணி பார்த்தேன் நம்ம சமைக்கிறதும் அந்த சமையல்காரர் சமைத்து வெச்சிருந்ததும் வேறு வேறு மாதிரியான டேஸ்ட்லேயே வருது ஒரே மாதிரியான டேஸ்ட்டு வரவே இல்லை இந்தமாதிரி ஒரு ஆறுமாதமா நானும் அடிக்கடி மட்டன் வாங்கி சமைத்து சமைத்து பார்த்துட்டேன் மட்டன் வாங்கினாவே மட்டன் பிரியாணி மட்டுந்தான் பண்ணி பண்ணி பார்த்தேன் ஒரு டைம் கூட எனக்கு அந்த ருசி வரவே இல்லை அந்த ருசியை என் வாழ்நாள் முழுக்க மறக்கவே முடியாது அந்த சமையல்காரர் எங்கே போய் சமைத்தாலும் அதை போய் சாப்பிட்றணும் போல் தோணும் எனக்கு அந்த விருந்து சாப்பிட்ட பிரியாணி மாதிரி சமைக்க கடைசி வரைக்கும் வரவே இல்லை அப்போ தான் முடிவு பண்ணேன் இனிமேல் என்னோடய வாழ்நாளில் மட்டன் பிரியாணியை என் கையால் மட்டும் சமைத்து சாப்பிடவே கூடாதுனு முடிவு பண்ணிவிட்டேன் இதுதான் என்னோடய ரெசிபி அனுபவம்